ஹலோ வாங்க மேம் வாங்க ம் வணக்கம் ஓகே மேம் சொல்லுங்கள் ஆமாம் மேம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது ம் மோஸ்ட்டாக இங்கே எல்லா கடைங்களும் இல்லாமல் இங்கே மேரேஜ் செட்டு அவைலபுள்லாக இருக்குதுங்க மேம் ட்ரெடிஷ்னல் இந்த காலத்தில் இருக்கிற ட்ரெடிஷ்னலும் இருக்குது அந்த காலத்தில் அந்த கலெக்ஷன் ஓல்டு கலெக்ஷன்ஸ் இந்த டெம்பிள் டிசைன்ஸ் இதெல்லாம் இந்த யுனிக்காக இந்த மீனாட்சி கல்யாணம் செயின்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையான டிசைனுங்கெல்லாம் நம்ப விட்டு விற்றுட்டு இருக்கோம் மேம்

அவ் எல்லா வகையான வளையங்களும் இருக்குது மேம் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறிங்க சொன்னிங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து காட்டுறேன் இருக்குது மேம்

ஆ நம்ம கிட்ட இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது எல்லா ட்ரெண்டிங்காக போது மீனாட்சி திருக்கல்யாணத்தோடய வளையல் டிசைன்லையும் அந்த வளையலில் கொஞ்சம் இருக்குதுங்க மேம் இப்போ அது கூட இப்போ ட்ரெண்டிங்காக இப்ப வளையல் டிசைனில் கூட வந்துருச்சு அது கூட இப்போது எங்களை மேம் ஆவரேஜ் எங்கள்து ஆவெரேஜாக ஒரு தௌசண்ட் அபோவ் வரும் மேம்

ஜுவெல் செட்டு மட்டும் எங்களுக்கு ஒரு எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு அவைலபுள்லாக ஒரு நூ ஒரு ஐம்பது செட்டு இருக்குது மேம் நீங்கள் ஏதாவது ஸ்பெஸிபிக்காக இந்த மாதிரி ஆர்ட்ரு வேணுனால் கூட நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் நாங்கள் அதை செட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து கூட கொடுப்போம் ஆமாம் மேம் எல்லாம் இருக்குது எல்லா வகையிலும் இருக்குது எஸ் மேம் எல்லா வகையான நகைங்களும் இருக்குது இங்கே

டோட்டலாக மேரேஜி பேக்கேஜி நீங்கள் சொல்ல வர்றது ஒரு மேரேஜ் பேக்கிங்கில் பேக்கேஜை மட்டும் தானே சொல்லுறீங்க மேரேஜி பாக்கிங் ஆ எல்லாமே வருது எல்லாமே வரும் அது ஸ்டார்ட்டிங் ரேட்டே ஒரு த்ரீ தௌசண்ட்லருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னால் எங்களது மோஸ்ட்டாக நிறைய குவாலிட்டியான ப்ராடெக்டா தான் மேம் இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஃபுல் செட்டாகவே கேட்குறிங்க அதனால் நாங்கள் இதோடய கம் மற்ற கடையிலைனா ஃபை தௌசண்ட் சொல்லுவாங்க நம்ம கிட்ட நம்ம இங்கேன்னா த்ரீ தௌசண்ட் ஆகும் மேம் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட பண்ணி தரேன் மேம் கலர் சேஞ்ச் ஆகுது மேம் அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம்

கண்டிப்பாக இருக்கும் மேம் ஒரு உங்கள் கிட்ட ஒரு நீங்கள் கலர் சேஞ்சிங்னா நீங்கள் எங்கள்கிட்ட காட்டுங்க அடுத்த செகண்ட் இன்னொரு நகை கூட நாங்கள் காட்டிடறோம் மேம் ஒட்டியாணம் இருக்குது கை காப்பு இந்த சைடு இந்த சைடில் போடுற காப்புங்க இருக்குது மோதிரம் இருக்குது கால் கொலுசு இருக்குது ம் இத்தனை வகையாக நெத்திச்சுட்டி ஆரம் எல்லா வகையும் இருக்குது மேம் ஓகே மேம்

ஓகே மேம் கொரியர் ஸ்பெஷிலிட்டி இருக்குது மேம் அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் ஓகே மேம் நீங்கள் இ ஆ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும் மேம் உங்கள் அட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்து போங்க தேங்க்யூ